தமிழ்நாட்டில் முக்கியமாக ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அவங்களோட மத சண்டை மத மோதல்கள் எல்லாம் இப்போ வந்து ரொம்ப ரொம்பவே அதிகமாயிருக்குது ஸ்கூலாக இருக்கட்டும் நீங்கள் என்ன கேஸ்ட்டு அதெலாம் மென்ஷன் பண்ணிதான் ஸ்கூலிலே சேர்க்குறாங்க காலேஜூலேயும் அப்படித்தான் அந்தந்த கேஸ்ட்வைஸ் ரிலிஜியன்வைஸ் எல்லாம் பார்த்துதான் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க இதெலாம் மாறணும் அதுக்கும் அதுக்கும் மீறி இண்டெர் கேஸ்ட் மேரேஜி ஒரு பொண்ணு ஒரு பையன் வேறு வேறு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவ்வளவுதான் ஜாதி வெறி அதில் அடங்கி அவங்க குடும்பத்தை இவங்க அடிக்கிறது இவங்க குடும்பத்தை அவங்க அடிக்கிறதுன்னு மாறி மாறி அந்த ஜாதி சண்டை மத சண்டை எல்லாமே வரும் இதெலாம் வந்து கிறிஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே வாங்க நான் இந்த கேஸ்ட் சேர்ந்துருங்க நாங்கள் உங்களுக்கு நிறையா ப்ரொவாய்ட் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுங்க மத மாற்றமும் அந்த கடவுளை கும்பிடாதிங்க இந்த கடவுளை கும்பிடாதிங்கன்னு மாற்றி மாற்றி மாற்றி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இது மாதிரி இருக்கிறதுனால அடிப்படையாக ஜா அடிப்படையே வந்து நமக்கு இங்கே இல்லாமல் போய்டிச்சு ஜாதி வெறி சண்டையும் மத வெறி சண்டையும் அங்கே பார்த்திங்ன்னா இங்கே பார்டரில் பாக்கிஸ்தானுங்க தீவிரவாத பண்ணுறதுலருந்து எல்லாமே நடக்குது